எட்டு ஒன்று ரெண்டாயிரம் இருபத்தி மூணு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பதினொன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது முப்பது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி அஞ்சு